ஹலோ திருமதி சூப்பர் மார்க்கெட்டுங்களா ஆ நாங்கள் டால்மிலேருந்து பேசுகிறோங்க உங்கள்கிட்ட சாக்லேட்டு வெரைட்டிஸ்லாம் நிறையா இருக்குது குவாலிட்டியாக இருக்குதுன்னு கேள்விப்பட்டேங்க இப்போ இந்த நம்ம பசங்க பர்த்டே போக்குவரத்து விசேஷங்களுக்குலாம் வாங்கணும் அதெல்லாம் எப்படி உங்கள்கிட்ட இப்போ இந்த டைரி மில்க்கு ஃபைவ் ஸ்டாரு இந்தமாதிரி இம்போட்டடு சாக்லேட்லாம் வெரைட்டிஸா வாங்கணும்னா அதெல்லாம் என்ன ரேட்டுங்க வரும்

ஆ ஆ அப்புறம் இந்த ஒரு கிலோ பாக்கெட்லாம் இருக்குதுங்களா அந்த மில்க்கு மில்க்கு நியூட்ரி சாக்லேட்டு கோக்கனட் சாக்லேட்டு அதெல்லாம் இருக்குதுங்களா ம் ஃபாரின் சாக்லேட்லாம் என்ன ரேட்டுங்க வரும் அதெல்லாம் எப்படி கிலோ கணக்குங்களா

ஆ இல்லை நீங்கள் பேக்கிங் எப்படி கிலோ கணக்காக தானே இருக்கும் அதெல்லாம் கிலோ என்ன ரேட்டு வருங்க ஆ ஆ இம்போர்ட் சாக்லேட்டுனால் நானூருபா ஆ ஆ ஆ இப்போ நம்ம இங்கே உள்ள ப்ராண்ட்லாம் என்ன ரேட்டுங்க வரும் கிலோ

ம் ம் இல்லை இப்போ நாங்கள் வந்து உங்கள்கிட்டேந்து வாங்கி நிறையா ஸ்கூலுக்குலாம் சும்மா டொனேட் பண்ணலான்னு நினைக்கிறோம் அப்படிங்கிறப்ப ஒரு ந நிறையா பாக்கெட் வாங்கினா ஏதாவது கன்சென்னில் லெஸ் போட்டு கொடுப்பீங்களா அது கேஷ் எப்படிங்க கேஷ் வந்து நம்மள்கிட்ட கார்டு தாங்க கார்டு அக்சப்ட் பண்ணுவீங்களா

சரிங்க மேடம் நாங்கள் வந்து நாளைக்கு உங்கள் கடையில் பார்த்து பே பண்ணுறோங்க நீங்கள் வந்து எங்களுக்கு ஸ்பாட் டெலிவரி கொடுத்துட்ணுங்க ஸ்பாட் டெலிவரி கொடுத்துருங்க நான் வந்து நாளைக்கு உங்களுக்கு பே பண்ணி பில் பண்ணிட்டு அமௌண்ட்டை செட்டில் பண்ணிடுறேங்க ஆ ரைட் நன்றி மேடம்